நம்ம ஆடு மாடு கோழி இதெலாம் நல்லா நாங்கள் வளதுன்னு தான் இருக்கோம் விவசாயத்தை பொறுத்த வரையும் விவசாயி உ எல்லாம் விவசாயிக்கிட்டையும் ஆடு மாடு கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் போது நாங்களாம் வந்து எங்களுக்கு வந்து கிராமப்புறங்களில் வந்து ஆடு மாடுக்குலாம் எந்த இந்த பசுமையான புல் தான் கொடுப்போம் எல்லாமே வரும் நல்லாயிருக்கும் இந்த மழை நாள் அதிகமாக மழை பிடிச்சதுனால நல்ல கார்த்திகை மாதம்லாம் விடாம மழையாக பெய்யும் பார்த்தீங்களா அப்போலாம் வந்து ஒரு கா இது வரும் கோமாதிரி கால் கோமாதிரி வாய் கோமாதிரி அப்படின்ற கோமாதிரி நோய்கள் வரும் அந்த கோமாதிரி நோய் வர்றதுக்கு தான் தடுப்பூசி ஏற்கனவே போடுவாங்க மாட்டாஸ்பத்திரிலேந்து தடுப்பூசி போடுவாங்க அரசு க கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ஊசி வந்து போடுவாங்க அதையும் மீறி வந்தாலும் அதுவும் வரும் அதை பார்த்து நாங்கள் இங்கே சரி பண்ணிக்குவோம் பார்த்து திரும்ப ஒரு தடுப்பூசி போட்டுக்கிட்டு அதை ரெடி பண்ணிக்குவோம் இந்த தட்ப வெப்பநிலை பார்த்தீனா எங்கே விவசாய நிலங்களில் வந்து கிராமப்புறங்களில் வந்து தட்ப வெட்பநிலைனா அந்த காய்ச்சல் நேரங்களில் மட்டும் கொஞ்சோம் தீனி வந்து அதுங்களுக்கு பசுந்தீவனம் கிடையாது மற்ற நேரத்தில் எந்த நேரோ அது வந்து பிரச்சனை இல்லை மழை இருக்கிற காலத்தில் பிரச்சனை இல்லை அதே பார்த்தீங்கனா இங்கே வந்து பார்த்தீனா அது வந்து ஒரு டவுனு ஏரியாவில் போகிறோம் ஒரு திருவண்ணாமலை நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் ஒரு கிராமம திருவண்ணாமலை இருக்குதுனா திருவண்ணாமலை போனீங்கன்னா அங்கே இருக்கிற மாடுகள்லாம் பார்த்தீனா இந்த ரோட்டில் கிடக்குற காகிதோ அந்த இதுவு அது எல்லாம் பொருக்கி சாப்பிட்டு அதுங்களுக்குலாம் இது இன்னா அது பசுந்தீவனோ என்னானு தெரியாமல் அதுங்களுக்கு தான் அது ஒரு நோய் வரும் அதுங்களுக்கு அதுங்களுக்கு ஒரு நோய் வந்து அதுவாக போக வேண்டியது தான் ஆக மொத்தம் கிராமப்புறம் எங்கே கிராமப்புறங்களில் பார்த்தீனா இந்த இது தான் கோமாதிரி அப்படி தான் நோய் வருமாட்டி மற்ற இது மற்ற இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மழை நாள்களில் தான் அது வரும் மீதிலாம் வந்து தட்ப வெப்ப நிலையை வ பொறுத்து தான் சம்மரில் மட்டுந்தான் கொஞ்சோம் வெயில் காலத்தில் அதுங்களுக்கு வந்து வெயில் தாங்காது சம்மர் தாங்காதுனால அது வந்து வெயிலில் வந்து இருக்காது வெயில் இல்லாமல் நாங்கள் நிழல்ல புடிச்சி கட்டுவோம் மற்ற நேரத்துலலாம் வந்து மாட்டுக்கோ ஆட்டுக்கோ எல்லாம் எல்லாம் விவசாயிக்கிட்டையும் ஆடு மாடு கண்டிப்பாக இருக்கும் எந்த விவசாயியுமே ஆடு மாடு இல்லாம விவசாயி கிடையாது ஒரு மாடாவது வச்சின்னு இருப்பாங்க ஒரு ஆடாவது வச்சிருப்பாங்க கோழியாது வச்சிருப்பாங்க வச்சிலாத ஆளே விவசாயினா விவசாயிகிட்ட வந்து எல்லாம் மாடு ஆடு இருக்கணும்டா இருக்கிறவன் தான் விவசாயி அந்தளவுக்கு தான் யாரும் வந்து கிராமப்புறத்தில் வந்து மாடு ஆடு வச்சிலாது இருக்கவே மாட்டாங்க